வாங்க வாங்க ம் நல்லா இருக்கிறேங்க நீங்கள் நல்லா இருக்கிங்களா அந்த பத்மாவதி அம்மா சொன்னாங்களே அது நீங்கள் தானேங்க இந்த வீடு புதுசாக சரி சரிங்க சொன்னாங்க சொன்னாங்க நம்ம தான் பண்ணிக்கொடுத்தேங்க அவங்க முன்னாடி சரி சரிங்க சரி சரிங்க நம்மளது இது வந்து சின்ன சின்ன கடை தானுங்க அங்கே திருப்பூர் போனிங்கனால் பெருசு இருக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் டிசைன் நல்லா பெரிய லெவலில் பண்ணணும் நீங்க செலக்ட் பண்ணுங்க பெரிய லெவலில் பண்ணணோன்னா நம்ம திருப்பூர் கடைக்கு போய் பார்த்துக்லாங்க நீங்கள் இல்லைன்னா இங்கேயே இது பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்தாங்க டிசைன்ஸெலாம் பாருங்க வீடு பெரிய வீடா சின்ன வீடா கேட்டும் சைஸாக அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க

சைஸுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்பி செட்டு க க இது பண்ணுற மாதிரி நாங்கள் வெல்டு வெட்டுவது அத்தனையும் பார்த்துட்டுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேங்க நீங்கள் பாருங்க டிசைன் பாருங்க பேசிக்கலாம் நம்மகிட்டே இருக்கிறது அத்தனையுமே புதுசு தானுங்க பழசெலாம் நாங்கள் ஓரங்கட்டிடுவங்க வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிருவங்க ஏன்னால் பழசு அரைத்த மாவையே அரைக்க மாட்டோங்க நீங்கள் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்குங்க ஆ அது எல்லாமே பண்ணிக்கலாங்க நம் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாங்க அது ந நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைனை பொறுத்து தானுங்க நீங்கள் அதிகமாக கேப் விட்டிங்கனால் கீழே வந்து அந்த மாதிரி பூச்சி பாம்பெல்லாம் வருங்க கொஞ்சம் கீழே வரைக்கும் நீங்கள் வெச்சுருந்தீங்க சந்து விடாம கீழே வரைக்கும் கேட்டு வெச்சுரு நீங்கள் நாங்கள் கம்பி அடித்தும் கொடுத்துருவோங்க அது ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் டிசைன் மட்டும் பாருங்க சைஸு அளவெலாம் மட்டும் பாருங்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஆ நம்மகிட்டே ஆள் இருக்கிறாங்க உங்களுக்கு எப்போ வேணும்ன் சொல்லுங்க ஒரு இன்றைக்கி நாளைக்கு வேணுனால் இன்றைக்கி முன்னு முன்னத்து நாள் சாயந்திரமே உங்களுக்கு கொண்டு வந்து இறக்கிருவோம் நாங்களே நீங்கள் சரிங்க முடியுங்க நம்ம பண்ணிக்கலாங்க நம்மகிட்டே ஆளிருக்குதுங்க நீங்கள் டிசைன் மட்டும் பெருசா சிறுசா இல்லை எந்த மாதிரி டிசைனு எப்படி வேணும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட பத்து ரூபாய் சிம்ப்புளாக சொன்னோம்னால் சின்ன கேட்டு பத்து ருபாயில இருந்து ஆரமிக்குதுங்க ரேட்டு அனுசரித்து பண்ணிக்கலாங்க பத்து ருபாயில இருந்து ஆரம்பங்க அதிலருந்து ஆரம்பங்க லட்ச கணக்கில் வரைக்கும் இருக்குதுங்க ஆ கேஸ் வெல்டிங் நம்ம கிட்டிருக்குதுங்க எல்லாமே இருக்குதுங்க சரிங்க சரிங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக தாங்க நம்ம கேட் செஞ்சு தரது மட்டும் இல்லாமல் பெயிண்ட்டும் நீங்கள் அப்போ அப்போ வந்து அதை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும் புதுப்பிச்சுட்டே இருக்கணுங்க கம்பி சைஸு பொறுத்து தானுங்க நீங்கள் சொல்கிற ரேட்டை பொறுத்து நம் ஜம்முனு பண்ணிக்கலாங் த தகுந்த மாதிரி அஜ்ஜஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க ஆ ஆ பாருங் பாருங்க கொண் ஆ நீங்கள் ஒரு ஆ கண்டிப்பாங்க நீங்கள் வேணால் இது எடுத்துகிட்டு போங்க இந்த டிசைன்ஸ் எதுன்னு பார்த்துட்டு ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க இந்தாங்க இதுதான் நம்மமோட விஸ்ட்டிங் கார்டுங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க உட்காருங்க காஃபியா டீயா என்ன சாப்பிடுறிங்க பார்த்துட்டு சொல்லிடுங்க முதல்ல பாதி அமௌண்ட்டு அட்வான்ஸுங்க ஆமாங்க பே பண்ணி நீங்கள் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டிங்கனா எந்த நாள் வேணுமோ அதுக்கு முந்தின நாளே நாங்கள் வந்து கொண்டு வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஜம்முனு கொடுத்துட்டு போயிடுவோங்க வழி செலவெல்லாம் நாங்கள் முதல்ல வருவோங்க நீங்கள் அட்ரஸெலாம் தெளிவாக சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கனால் நம்ம பசங்களை அனுப்பிச்சி விட்ருவங்க வந்து பார்த்து எல்லாமே பண்ணிக்கலாங்க ஆ ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க நீங்கள் பாருங்க சரி உக்காந்து பாருங்க ஆ சரிங்க